ஃபர்ஸ்ட்டு பெரம்பலூரில் நான் என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன்னா ரோவர் பாலிடெக்னிக் காலேஜில் அதாவது ரோவர் கேம்பஸில் நான் படிச்சிக்கிட்ருக்கேன் இங்கே வந்து இயற்கை வளங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜுலேயே இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு நேச்சராக இருக்கும் செடி கொடிகளோட தோப்பு தென்னந்தோப்பு சோளக்காடு இந்த மாதிரி வந்து இயற்கையோடு இயற்கையாக தான் இருக்குது இதோடு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது இங்கே பக்கத்தில் லீவு நாளில் நான் ஒரு நாள் போய் பாத்திருக்கேன் எளம்பலூரில் மலை ஒன்று இருக்குது மேலே ஒரு கோவில் இருந்தது மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா மேலே போகிற வரையும் தண்ணி எதுவுமே கிடையாது கீழே இருந்து மேலே போகிற வரையும் கீழே ஒரு தொட்டியில் தண்ணி இருந்தது தண்ணி குடிச்சுட்டு மேலே போனோம் போக போக ரொம்ப வறட்சி ஆகிடுச்சி தண்ணி இல்லாமல் போய்ட்டோம் அங்கே கஷ்டப்பட்டு ஏறிட்டு மேலே நின்று பார்க்கும்போது மொத்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகி இருந்தது ரொம்ப நேச்சராக இருந்தது சுற்றுச்சூழல் அந்த பச்சை பசேர்னு இதலாம் இருந்தது தண்ணீர் மாசுபாட்ட வந்து குறைக்கணுன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் நம்ம தண்ணியில் சில வேஸ்ட்டேஜுலாம் கலக்கிறத அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலிமா நம்ம தண்ணி கனிம வளத்தை இதலாம் பாதுகாக்கலாம் காடுகள் அழிப்பது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த ஏரியாவில் அந்தளவுக்கு ஒன்றும் நடக்கலை நல்லா தான் இருக்குது நேச்சராக ஃபுல்லாக காடுகள்லாம் இருக்குது இதே வந்துட்டு சிட்டி சைடுலாம் போய் பாத்தோம்னா வேறு அதர் டிஸ்ட்ரிக்லேலாம் போய் பாத்தோம்னா நம்ம வீடு கட்டுறதுக்காண்டி இல்லை ஏதாவது கம்பெனி அப்படின்ட்டு நம்மளோட மனிதர்களோட தேவைக்காக காடுகளை அழிக்கிறோம் வன உயிரினங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுனால அதாவது துன்புறுத்துறதுனால அது காடு வனத்துலேருந்து வெளியில் வருது இதன் மூலிமா வந்துட்டு அவங்களுக்கும் அதாவது விலங்குகளுக்கும் பாதிப்பு மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம் சுகாதாரத்தில் இங்கே வந்து ஏகப்பட்ட சுகாதார அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எக்ஸாம்பில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் நிறையா மெடிக்கல் காலேஜஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸு அதோடு சேர்த்து தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் அம்மா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி மருத்துவமனைகள்லாம் நிறையா இருக்கனால ஏதாவது நோய்வாய்ப்படுறாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு போய்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி மெடிசன் அதான் இங்கிலீஸ் மருந்து ஆங்கில மருந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறது மூலிமா நம்மளோட இறப்பு விகிதத்தை குறைக்கலாம் மற்றும் நோயை வந்து தடுக்கலாம் வர நோயை இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ப்ளஸ் வந்துட்டு மாவட்ட பேரூராட்சி தொடர்ந்து சுத்தம் அதாவது முனிசிபாலிட்டி கார்ப்பரேசன்காரங்க வந்துட்டு டெய்லியும் அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பாக்கிறாங்க அதேமாதிரி மனிதர்கள் அதாவது ஹியூமன் அதாவது பப்ளிக் சிட்டி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் ஈஸியாக இருக்க மாதிரி குப்பைகள்லாம் குப்பை தொட்டியில் போடணும் மட்கும் குப்பை மட்கா குப்பை இந்த மாதிரி பிரித்து போடுறது மூலிமா அவங்க அங்கே கொண்டு போய் டிஸ்ட்ரிபூட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களோட ஒர்க்கை கொறைச்சி தந்தால் அவங்க இன்னும் நமக்கான நமக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து காமனாக பப்ளிக்சிட்டி பண்ணுவாங்க பெரம்பலூரில் இந்த மாதிரி பண்ணலாம்